நடைப் பயணத்துக்கு போகும்போது வந்துவிட்டு ஸ்நாக்ஸ் அப்படின்லாம் நான் எதையும் எடுத்துகிட்டு போக மாட்டேன் வேணா வாட்டர் பாட்லு இல்லைன்னா ஜுஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போவேன் ஏதா ஸ்நாக்ஸோ இல்லை லன்ச்சோ ஏதோ ஒரு ஃபுட்லாம் எடுத்துகிட்டு போகறது இல்லை மலையேற்றம் வந்துவிட்டு நான் இங்கே கோயம்புத்தூரில் வெள்ளைங்கிரி ஹீல்ஸ் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு அது வாழ்க்கையில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னு அதை சொல்லலாம் ஏன் அப்படின்னா நான் மலை ஏறுலாம் சபரிமலை போயிருக்கேன் கேரளா ஸோ அதை மைண்ட்டில வச்சிகிட்டு சரி ஏறிவிடலாம் ஏழு மலைதானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதில் போயிவிட்டேன் கீழே ஃப்ரீயாக ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க நல்லா சாப்பிடுட்டு ஒரு பத்து மணி நைட்டு ஏற ஆரம்பிச்சோம் என்னால் ஒரு மலை ஏறி ஒரு ஆஃப்னவர் கூட ஆகல என்னால் ஏற முடியல அதுக்கப்பறம் ரொம்ப ஒருமாதிரி ஆயிடுச்சு சின்ன பசங்களாம் ஏறுறாங்க வயசானவங்களாம் ஏறுறாங்க என்னால சத்தியமாக முடியல கூட இருக்கறவங்களும் ஏறுறாங்க சத்தியமாக என்னால் ஏற முடியல என்னாச்சுன்னே தெரியல கொஞ்ச நேரம் நடக்கிறேன் அப்புறம் ஒருமாதிரி வயிறு வலிச்சிகிட்டு ஒருமாதிரியே இருந்துச்சு அப்புறம் டூ டூ த்ரீ டைம்ஸ் வாமிட்லாம் பண்ணேன் பண்ணி அதுக்கப்பறமேட்டு ஒரு ஒரு மலையை ரீச் ஆனதுக்கப்பறம் ஒரு சோடா குடிச்சோம் அப்போ கொஞ்சம் ஃபிரெஷ் அப் ஆனேன் அதுக்கப்பறம் முடியல ரொம்ப வயிறு வலிச்சுட்டு ஒரு மாரியாகவே இருந்துது அப்படியே கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமாக என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாகராஜன்னு சொல்லிட்டு எப்படியோ அவன் அவன் இல்லைனா சத்தியமாக என்னால் ஏறிருக்கவே முடியாது அவன் அப்படியே வாடா வாடா வாடான்னு சொல்லி ஏற்றிட்டு போய் ஒரு ஃபோர் ஃபைவ்வோ அஞ்சாவது மலைக்கிட்ட அஞ்சாவது மலை முடியிற இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்தோம் அவங்கவுங்க தூங்கி எந்திரிச்சாங்க ஒரு அரை மண்நேரம் தூங்குனோம் அவ்ளோ தான் அதுக்கப்பறம் என்ன நடந்ததுன்னே தெரில ஒரு ரெண்டு மலை அப்படியே கட கட கட கடன்னு இருட்டு எதுவுமே தெரில அப்போல்லாம் நான் வந்துட்டு ஜுஸ் எடுத்துகிட்டு போனேன் நான் ஸோ அந்த சோடா அந்த ஜுஸு எடுத்துகிட்டு போன ஃபுட்டு ப்ரெட்டு ஜாமும் தான் எடுத்துகிட்டு போனோமே இது இல்லைன்னா அன்னக்கு என்னால் சத்தியமாக ஏறிருக்க முடியாது அவ்ளோ தான்